ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜெண்ட்டு இதை பற்றி எனக்கு தெரியும் முழுவதுமாக தெரியா விட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜெண்ட்டு வந்து வரு வந்தது நன்மை எவ்வளவு இருக்குது என்பதை விட தீமைகள் நிறைய உண்டு ஏனென்றால் பிள்ளைகளுடைய நினைவாற்றல் பிள்ளைகளுடைய படிக்கக்கூடிய திறன் பிள்ளைகள் வந் பிள்ளைகள் வந்து படிப்பில் காட்டக்கூடிய ஆர்வங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இழக்க செய்கிறது காரணம் என்னனு சொன்னோம்னா முந்திலாம் வந்து நம்ம ப படிக்கும் போது பார்த்தீங்கன்னா சப்ஜெட்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் ச மேக்ஸ் சையின்ஸ் ஷோஷியல் சையின்ஸ் அப்படி சொல்லி பாட புத்தகங்கள் இருக்கும் இப்போது பிள்ளைகளுக்கு ஹிஸ்ட்ரி வந்து தெரிய மாட்டேங்கிது இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கிட்ட என்ன ஒரு இரண்டாவது மூன்றாவது படிக்கிற பிள்ளைக்கிட்ட கா காந்தியடிகள் யாருன்னு கேட்டால் கூட தெரியாது நம்மளுக்கு சுதந்திரம் வாங் சுதந்திர தினம்னு தெரியுது அன்றைக்கி லீவுனு மட்டும் தான் தெரியுது சுதந்திர தினம்னா என்ன எதுக்காக லீவ் விடுறாங்க அப்படி ஒரு தினத்தை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது அப்பொழுதெல்லாம் நாம் படிக்குபோதெல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அது நேரடியாக நம்ம இருக் நம்மக்கிட்ட வந்த நம் நாம் படித்த ஆசிரியர்கள் நம்மளுக்கு பயிற்று வித்த ஆசிரியர்கள் நமக்கு நேருக்கு நேராக சொல்லிக் கொடுப்பாங்க அதை நாம் சரியாக படிக்கல அப்படின்னா பெரம்பால் அடிப்பாங்க அதுக்கு பயந்து நம்ம பல ஹிஸ்ட்ரிகளை வந்து நாம் ஞாபகோம் வச்சதுண்டு அ சு அதை நம்ம பயிற்சிலேயும் அதாவது பரிட்சை எழுதும் பொழுதும் பல வா ஹிஸ்ட்ரி மாணவர்கள்லாம் எவ்வளோ ஞாபகம் சக்தியோடு இருந்து எவ்வளோ தேர்ச்சி பெற்று அதெலாம் சென்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட நினைவாற்றல் உள்ள பிள்ளைகளாக இருந்த காலம் அது ஆனால் இப்போது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் புக்கை தூக்கிட்டு போகிறதுக்கு சோம்பேறித்தனம் அதில் இருக்கிற சப்ஜெக்ட்டில் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இப்போ அதாவது சப்ஜெக்ட் எல்லாத்தையும் குறைத்து ஆனால் புக்கு மட்டும் பெருசாக இருக்குது அதில் என்ன இருக்குதுனே தெரியல முக்கியமாக என்னென்ன தேவைகள் பிள்ளைகளுக்கு தேவையோ அவங்க வாழ்க்கை நெறி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எதுவும் இல்லை இப்போது இந்த ஏ இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி வந்து கல்வி தே கல்வியோடய தரம் குறைந்து போய் கல்வியே அப்போ இருந்த கல்வி அளவுக்கு இல்லை இன்னும் சொல்லப் போனால் நம்ம தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இருந்த கல்வி கல்வி கூட தொண்ணூறில் இல்லைனு சொல்லி சொல்லிக்கிட்டுருந்த காலங்கள் இருந்தது ஆனால் இப்போது இந்த காலங்களும் இப்போ இருக்கிற காலங்கள்லேயும் நிறைய கல்வியோடய மதிப்பு கொறைஞ்சு போச்சு கல்வி படிப்பு பாடங்கள் படிக்கக்கூடிய படிப்பு முறைகள் எல்லாம் கொறைஞ்சு போச்சு இப்படி குறைந்து கொண்டு வந்துக்கிட்டுருக்கற காலம் அப்போலாம் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கப்றோம் வந்து பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது இதெலாம் இதெல்லாம் வந்து சரியாக படிக்கலனா ஃபெயில் ஆகி கிளாஸில் உட்கார வச்சிருவாங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் இருந்து ஆனால் இப்போது டென்த்து டென்த்து மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அதில் ஃபெயில் ஆனாலும் அதுவும் ஒரு வருடம் வீணாக போகிறதில்ல ந ரெண்டு மூணு வருடத்தில் அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதிட்டு திருப்பியும் லெவன்த்து போயிடுறாங்க இப்படி காலக்கட்டமாக இருக்கிறது ஆனால் அப்படி போயிகிட்டுருக்க இந்த காலக்கட்டத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜெண்ட்டு வந்து வந்தது மிகவும் பிள்ளைகளை வந்து அது ஒரு அறிவு தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்ற ஆர்வம் வந்து அவங்க படித்து தெரிந்து கொள்வதை விட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜெண்ட்டு மூலியமாக அந்த காரியங்களை தெரிந்து கொண்டு அதை மனப்பாடம் பண்றதில்லை அதை பற்றி தெரிஞ்சு அப்படியே அதில் என்ன வருதோ அதை அப்படியே எழுதி ப்ராஜெக்ட் பண்ணிடுறாங்க அதனால் வந்து பிள்ளைகளுக்கு வந்து படிப்பின் மீது இருக்கிற ஆர்வம் குறைகிறது மற்றும் நினைவாற்றல் குறைகிறது இன்னும் சொல்லப் போனால் இது பிள்ளைகளை முழுவதுமாக ஞானம் குறைவு உள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறது அது எந்த எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பிள்ளைகள் தன்னுடைய ஞானத்தை தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய ஞானத்தின் மீது பா ஒரு தன்னுடைய அறிவின் மீது ஒரு நம்பிக்கை வைப்பதை விட்டு விட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜெண்ட்டு மூலமாக எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம் எந்த கேள்விக்கு வேணாலும் எந்த எதுக்கு வேணாலும் பதிலை நாம் அதில் கண்டுபிடிக்கிறதெல்லாம் என்ற நோக்கத்தோடு அவர்கள் படிக்கும் ஆர்வத்தை தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜெண்ட் மூலமாக நடந்து கொண்டு வருகிறது இது வந்து பிள்ளைகளுடைய ஞான குறைபாடு மட்டும்தான் கண்டிப்பாக ஏற்படும் அதேபோல் பிள்ளைகளோடைய படிப்பு காரியங்களில் அவர்கள் படிக்கக்கூடிய ஆர்வமும் குறைப்படும் அறிவுத்திறமை குறைப்படும் நினைவாற்றல் குறைப்படும் இப்படி எல்லாம் வந்து தீமைகளாக தான் இருக்குது நன்மைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சொல்றதை விட கண்ணுக்கு தெரிந்த தீமைகள் எவ்வளோ இருக்குது ஸோ இந்த தீமைகளை வைத்து கொண்டு இந்த ஆர்ஃடிபிஷியல் இன்டெலிஜெண்ட்டு ரொம்ப முக்கியம் என்று சொல்வது வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக எனக்கு தெரியவில்லை இது இனி போக போக தான் இதனுடைய து உண்மை தன்மை இதனுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரிய வரும் அப்பொழுது தெரிய வரும் போது நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலைமையும் எந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோடைய அறிவு தன்மை அப்படி எல்லாம் வந்து யோசித்து பார்க்கும் போது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஸோ அர்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்ட்டு முக்கியம் என்பது கிடையாது ஆனால் இதை தடுக்கவும் முடியாது